குத்துச்சண்டை கராத்தே அந்த மாதிரி தற்காப்பு கலைகளில் வந்து எதிரியை வந்து வீழ்த்தறதுக்காக நம்ம சரியான நேரத்தில் சரியான மூவ் வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த அது வந்து எஃபெக்டிவ்வாக இருக்கும் ஸோ அது வந்து எந்த சமயத்தில் எந்த மூவ் எடுக்கிறோம் எதிரியோடய ஒவ்வொரு மூவையும் அதுக்கு ஆப்போஸிட்டாக நாம் என்ன ஒரு எதிர் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதை வந்து கவனமாக அந்த சமயத்தில் எந் அந்த சமயத்துக்கு ஏற்றப்படி வந்து நாம் அந்த சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக இருக் இருக்கும் போது மட்டும் தான் அந்த சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி படிப்புலேயும் வந்து அந் நம்ம ஒரு கவனமாக எப்படி அது கவனத்தை செலுத்தி நாம் அதை மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறதை வந்து படிப்பிலேயும் வந்து ரொம்ப உத உதவியாக இருக்குது